ஆமாங்க பூர்வீகம்னால் பிறந்த வீடு அந்த நினப்பு என்றைக்கும் மாறாது எங்கள் பூர்வீகம் வந்து மாரண்டல்லி பக்கம் அந்த ஒரு வில்லேஜி அது இன்னும் எனக்கு அப்படியே பசுமையாக இருக்குது ஸ்கூலுக்கு போவோங்க சனி ஞாயிறு ஆனால் லீவ் விட்ருவாங்க குடும்பத்தோடு தோட்டத்துக்கு போயிடுவோங்க பக்கத்திலே ஆறு ஓடும் அதில் போய்விட்டு மீனெலாம் பிடிச்சி நானும் என் தங்கச்சி என் தம்பி எல்லாம் மீன் பிடிக்கிவோங்க மீன் பிடிச்சி அங்கேயே நெருப்பில் போட்டு சுட்டு சாப்பிடுவோங்க ஒரு சில மீன் பாவம்னு தண்ணியில் விட்ருவோங்க வந்து தோட்டத்தில் விறகெல்லாம் பொறுக்கி எடுத்துன்னு வருவோங்க சாய்ந்திரம் ஆனால் பிள்ளைங்களோட எல்லாம் உட்காந்து பொம்மை செஞ்சு விளையாடுவோங்க கிட்டிப்புள் ஆடுகிறது பாண்டி பச்சைக் குதிரை அதெல்லாம் ஆடி நல்லா சந்தோஷமா இருக்குங்க நைட்டானால் இருட்டாக இருக்கும் விளக்கு வெளிச்சம் கூட அவ்வளோவா இருக்காது அதில் வந்து எல்லாம் குரூப்பாக உட்காந்து பாட்டி மாரெலாம் கதை பேசுவாங்க நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க ஓடி ஓடி விளையாடின்னுப்பேங்க அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க